ஹலோ குட் ஈவினிங் சார் சார் உங் உங்களோட ஸ்டூடண்ட் நித்திஷா பேசுகிறேங்க சார் சார் நாங்கள் பிஎஸ்சி சி செக்ஷன் தேர்ட் இயர் சார் ஆக்ச்சுவலி நேற்று என்னோட ஐடி கார்டை மிஸ் பண்ணிவிட்டேன் சார் ஸோ அதனால எனக்கு வந்து ஒரு ஆ ஆமாங்க சார் ஐடி கார்டை மிஸ் பண்ணிவிட்டேன் சார் எனக்கு புது ஐடி கார்டு வேணும் அது வாங்கிறதுக்கு ப்ரொஸிஜர் என்ன பண்ணணும் சார் ஆ எஸ் சார் பஸ்ட் டைம் சார் எஸ் சார் எஸ் சார் எஸ் சார் எஸ் சார் எஸ் சார் ஆ எஸ் சார்

ஓகேங்க சார் சார் நான் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தான் சார் உங்கள் கிட்டே கால் பண்ண அவங்க தான் உங்கள் கிட்டே டேரெக்ட்டாக உங்களை ஆ எஸ் சார் எஸ் சார் ஓகே சார்

சரிங் சார் ஓகே சார் ஓகேங்க ம் ஓகே சார் ஓகேங்க சார் சரிங் சார் அதெல்லாம் முடிச்சுட்டு நான் உங்கள் கிட்டே சைன் வாங்கிறதுக்கு வந்து வெயிட் பண்ணுறேங் சார் ம் யா சார் யா சார் நான் ஃபார்ம் ஓட உங்களை வந்து மீட் பண்ணுகிறேங் சார்

இல்லை சார் நான் வந்து இதை ரிப்பீட் பண்ணமாட்டேன் சார் ஓகே சார் தேங்க்யூ சார்